வணக்கம் சொல்லுங்கள் சார் ஸ்டூடண்ட்டுங்களா சொல்லுங்கள் எந்த டிப்பார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் படிக்கிறீங்கள் எந்த இயர் ஃபைனல் இயர் ஓகே உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் என்ன விஷியம் என்ன ப்ராப்ளம் எக்ஸாக்ட்டா சொல்லுங்கள்

கண்டிப்பாக இல்லை நான் ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ணிட்டுதானே இருக்கோம் அதில் எதுவும் ப்ராப்ளம் ஆர்ஓ ஃபில் ஃபில்ட்ரு எல்லாமே ரெகுலராக டேங்க் க்ளீன் பண்ணுறாங்களே அதில் என்ன பிரச்சனை ஓ மேலே டேங்க் வந்து ஒப்பன்ல இருக்குதுன்னு சொல்கிறீங்க ம் இல்லை நம்ம ரெகுலராக காலேஜுக்கு வந்து எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி ஒன் வீக் ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ண சொல்லி சொல்லிருக்குது அதுபோக வந்து பார்த்தீங்கனா ஸ்டூடண்ஸை இன்ஸூர் பண்ணி நம்ம வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம் ஆர்ஓ யூஸ் பண்ணுறோம் ம் நீங்கள் ஓப்பன்ல இருக்குதுனு நீங்கள் சொல்கிறீங்க நான் உங்களோட டிப்பார்மெண்ட் ஒருத்தவங்க டிப்பார்மெண்ட்டோட ஹெச்ஓடிக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஸோ உங்களோட எந்த ஃப்ளோர் நீங்கள் தேர்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்ல இன்ஃபார்ம் பண்ணி நான் அந்த சூப்பர்வைசர்கிட்ட சொல்லி நான் டேங்க்கை என்ஸூர் பண்ணி சா ரெடி பண்ண சொல்கிறேன் அதே இடத்துல வந்து ரிலீவர்ஸ்க்கு நான் இன் இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களோட டேங்க்கு அந்த ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்கான அந்த குவாலிட்டி ஆஃப் இதை வந்து நான் வந்து என்ஷூர் பண்ணுறேன் நோ ப்ராப்ளம் இது தவிர உங்களுக்கு வேற எதாவது ப்ராப்ளம் இருக்குதுங்களா ஓகே இல்லை நோ ப்ராப்ளம் நான் இதை என்னென்றதை நான் செக் பண்ணி நான் ரெக்டிஃபை பண்ணுறேன் கூடிய சீக்கிரமே சரி பண்ணுறேன் சரிங்களா அது அப்பவும் சரியாகலன்னா நீங்கள் வந்து எனக்கு சஜ்ஜஷ சஜ்ஜஷன் பாக்ஸ்ல நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி இது பண்ணுங்கள் அது என்னங்கிறது ஆக்ஷன் எடுப்போம் ஓகே சரி ஓகே தேங்க்யூ